இப்போ எங்கள் ஊர்லேயுமே நிறையா ஆஸ்பத்திரிகள் இருக்குது நிறையா பிள்ளைங்கள் நர்ஸு வேலைக்கு போகிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் படித்து இப்போ நர்ஸிங்குன்னா நர்ஸிங்குக்கு படித்தா நர்ஸிங் வேலையை மட்டும் பார்க்கணுன்னுங்குற ஒரு குறிக்கோள் அந்த பிள்ளைகளுக்கு எண்ணம் இருக்கும் ஆனால் இவங்க நர்ஸிங் வேலையை தவிர வேறு இந்த அவங்களுக்கும் கீழே உள்ள வேலைகள் கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு மன கஷ்டந்தானே அப்புறம் அவங்க வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப மெண்டல் டார்ச்சரு கொடுத்தாங்கன்னா வேலையில் உனக்கு ஒரு இது சுத்தம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி பிள்ளைங்கள் வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது படித்த படிப்புக்கு வேலை பார்க்க முடியல அப்படிங்குற ஒரு மன வேதனையோடயும் பிள்ளைங்க வெளியில் வருது இது கருத்து கணிப்பு நிறைய சொல்கிறாங்க ரெண்டாவது நம்மளும் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நம்மளுக்கு சரியான ஒரு பதிலும் கொடுக்க மாட்டேங்குறாங்க டாக்டர்ட்ட போனியா அங்கே போய் கேளுங்கள் இங்கே போய் கேளுங்கள் அப்படிங்கறது அலைக்கழிப்பாங்க அப்புடிங்கறதிலேயும் இப்போது நம்ம பிள்ளைங்கள்ட்ட சரி நமக்கு தெரிஞ்ச பிள்ள ஒரு பிள்ள நிக்கிறாள் அந்த பிள்ளைக்கிட்ட கேட்டால் நாங்களே ரொம்ப மெண்டல் டார்ச்சரில் தான் நிற்கிறோம் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நம்மள்ட்ட கேட்டு அந்த புள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி மன வேதனையோடு நம்மள்ட்ட பகிர்ந்துக் கொள்கிறாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து படித்து இப்போ நிறைய பிள்ளைகள் வெளிலேயும் போகுது சம்பளம் பத்தமாலேயும் போகுது குடும்ப சூழ்நிலைக்காக சரி இந்த சம்பளம் பத்தலைன்னா அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போனால் நமக்கு இன்னும் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காகவும் பிள்ளைங்கள் அப்படி போகிறாங்க அப்படி போகும்போது அப்படி அடுத்து அடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு ஆஸ்பத்திரியில் பிரச்சனைன்னா இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்கே அதிலேயும் மேலே பிரச்சனையாக இருக்கும் அப்படி பிள்ளைங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக மாறி போகிறதுனால தான் அந்த டாக்டர்மாரும் என்ன படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க ஒருவேளை குடும்ப சூல்நிலையினால் வேலைக்கு போக முடியாமலேயும் இருக்காங்க இல்லை இந்த டாக்ட்ருட்ட நம்மளுக்கு டூயூட்டி பார்க்க முடியாது நம்ம இதை விட வேறு நல்ல பெட்டரான ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படிங்கறதுலையும் போகிறாங்க அதனால் அந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் போகிறதுனால அடிக்கடிக்கு பிள்ளைங்கள் ஆஸ்பத்திரி மாற்றி மாற்றி போகிற போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது